அது நான் வித போட்டு நான் செ செ செடி நட்டி அதில் மறுபடியும் நானே பழங்களை பறிச்சு திங்கிறது கிடைக்க கூடிய சந்தோஷத்தை அதை வார்த்தையில் சொல்ல முடியும் உணர்த்த முடியும் சில விஷயங்களை சொல்ல முடியாது எப்படி காத்த நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் அந்த மாதிரி அதில் கிடைக்க கூடிய ஒரு திருப்திங்கிறது ஒரு அலாதையான திருப்தி